ஹலோ சுவிகியா சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஆர்டர் பண்ணி ஒன் அவர் ஆகுது இன்னும் வரவே இல்லை நீங்கள் ரெண்டு சிக்கன் ரைசு நாலு பரோட்டா ரெண்டு கொத்து பரோட்டா நாலு இடியாப்பம் ஆர்டர் பண்ணியிருந்தோம் எப்போது வரும் டைம் வேறு ஆகுது பசிக்குது ரொம்ப சீக்கிரம் வந்தீங்கனா நல்லாயிருக்கும் வருவீங்களா வர மாட்டீங்களா எப்போதான் வருவீங்க சீக்கிரம்